தாமஸ் ஆல்வா எடிசன்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும் விஞ்ஞானிகளில் அவங்க வந்து மின்சாரத்த கண்டுபிடிச்சுருக்காங்க முன்னலாம் நம்ம வந்து படிக்கணும்னாவே ஒரு வீட்டில் போய் விளக்கு வச்சு தெரு விளக்குல விளக்குல அப்படிதான் படிக்க முடியும் இப்போலாம் மி மின்சாரம் கண்டுபிடிச்சதுனால தான் நம்ம ஒக்காந்து உள்ளே படிக்கிறோம் நம்மளுக்கு ஏற்ற மாதிரி வசதிகள்லாம் இருக்குது நெட்டில் பார்க்குறோம் நெட்டில் படிக்கிறோம் கம்ப்யூட்டரில் படிக்கிறோம் லேப்டாப்பில் படிக்கிறோம் மின்சாரம் கண்டுபிடிச்சதுனால தான் இதல்லாம் நம்மளுக்கு பிடிச்சிருக்கு சின்னது கிடைச்சிருக்கு அதனால் எனக்கு விஞ்ஞானினால் தாமஸ் ஆல்வா எடிசன்னால் ரொம்ப பிடிக்கும் அவங்க கண்டுபிடிச்சி வச்சுதான் நம்ம இவ்வளோ அளவுக்கு நம்ம டெக்னலாஜி வளர்ந்துருக்கு

மின்சாரம் இல்லைனா ஒன்றுமே பண்ணமுடியாது இப்போ கெரண்ட் இல்லைனா எதாச்சும் பண்ணமுடியுமா பண்ணமுடியாது அதனால் அவங்களைதான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் மின்சாரம் கண்டுபிடிச்சிருக்காங்க ஒரு செல்ஃபோன் பேசணுனாவே சார்ஜ் இருந்தால்தான் பேச முடியும் அதுக்கு சார்ஜ் வேணுன்னால் மின்சாரம் வேணும் மின்சாரம் வேணும் அதுதான் அவர்தான் கரண்ட்டை கண்டுபிடிச்சிருக்காரு எனக்கு ரொம்ப பிடிச்சது வந்து தாமஸ் ஆல்வா எடிசன்